என்னுடைய மிகப்பெரிய பலம் என்று கருதுவது என்னுடைய குடும்பம் மற்றும் என்னை நானே மிகவும் நம்புகிறேன் ஒரு விஷயத்த செய்யணும் அப்படின்னா எனக்கான கான்ஃபிடென்ஸ் லெவலை நானே பூஸ்ட்அப் பண்ணி ரொம்ப இன்க்ரீஸ் பண்ணிக்குவேன் என்னோடய கொலிக்ஸ்கிட்டையும் என்னோட சுற்று புறத்துல இருக்க எல்லாத்துக்கிட்டையுமே வந்து அதற்கான என்க்ரேஜ்மெண்ட்டை அதற்கான பாசிட்டிவ் திங்கிங்கை நான் எடுத்துப்பேன் அவங்க நெகட்டிவாக சொன்னாலும் அதில் நம்ப ஐ மீன் எதில் நம்ம குறையாக இருக்கோம் அப்படிங்கிறதை கண்டறிஞ்சு அதை நம்ப பாசிட்டிவாக மாற்றி அந்த நெகட்டிவ் ஃபீட்பேக்கையுமே பாசிட்டிவாக எடுத்து அதை செயல்படுத்துற திறமை அதை செயல்படுத்தக்கூடிய நோக்கம் என்கிட்ட இருக்கிறதா நான் கருதுகிறேன் அதுவே என்னுடைய பலமாக நான் கருதுகிறேன் அதுக்கப்புறோம் நான் யார்கிட்ட பழகினாலும் அவங்ககிட்ட ரொம்ப கைண்டாக ரொம்ப பொலைட்டாக ரொம்ப மரியாதையாக பழகுவேன் அதுவும் என்னுடைய பலமாக நான் கருதுகிறேன் அதற்கப்புறம் ஒரு விஷயத்த கற்றுக்குறோம் அப்படின்னா அதில் முழு ஈடுபாடோடு முழு நம்பிக்கையோடு செயற்படுத்துவேன் கான்ஃபிடென்ஸ் லெவலை என்னால் எவ்வளோ முடியுமோ அந்தளவு நான் பூஸ்ட்அப் பண்ணி என்னை நானே எவ்வளோ டெவலப் பண்ண முடியுமோ அவ்வளோ டெவலப் பண்ணிப்பேன் பலவீனம் அப்படிங்கிறது சில டைம் ஓவர் திங்கிங் வரும் அந்த ஓவர் திங்கிங்கில் சில நெகட்டிவ் திங்க்ஸும் இன்க்ளூட் ஆகும் அது நான் எவ்வளவு தான் ஓவர்கம் பண்ண நான் நினச்சாலும் அது சில டைம் அது அப்படியே தான் இருக்குது ஸோ அதை மாற்றிக்கிறதுக்கான முயற்சியை நான் யோகா மூலயமாவும் சுவாசப்பயிற்சி மூலயமாவும் நான் அதை வந்து மாற்றுறதுக்காக நான் இப்போது பயிற்சி எடுத்துகிட்ருக்கேன் அது கூடிய விரைவில் அந்த ஓவர் திங்கிங் அப்படிங்கிறது அந்த ஓவர் திங்கிங்கில் நெகட்டிவ் தாட்ஸ் அப்படிங்கிறது முற்றிலும் குறைய வேண்டும் அப்படிங்கிறது என்னோடய ஆசையாகவும் இருக்கிறது கூடிய விரைவில் குறையும் என்றும் நான் நம்புகிறேன் இதுவே எனது பலம் மற்றும் பலவீனமாக நான் கருதுகிறேன் பலவீனத்தையும் பலமாக மாற்ற என்னால் முடிந்த வரை நான் போராடுவேன்